நான் இப்போ ஒரு கலெக்ஷன் வந்து பண்றேன் அப்படின்னா அதனுடைய ஃபுல் டீடெயில்ஸ் தெரியாமல் அதை நான் கலெக்ஷன் பண்ண மாட்டேன் அதோட குவான்டிட்டி எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ அது எவ்வளோ நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த புராடக்டெல்லாம் நம்மளுடைய புராஃபிட் என்ன லாஸ் என்ன அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது பாசிட்டிவ் நெகடிவ் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணுவேன் அந்த கலெக்ஷன் நம்ம பண்ணுனோம் அப்படினா ஒரு புராக்ட் நம்ம இப்போ ஒரு ஹேர் ஆயில் ஃபார் எக்ஸாம்புள் ஹேர் ஆயில்னு சொல்லலாம் ட்ரெஸு சொல்லலாம் ஜுவல்லரி சொல்லலாம் எந்த ஒரு புராடக்ட் நம்ம எடுத்து பண்ணாலும் அதனை பற்றின எவ்வளோ பேர் அதை லைக் பண்ணுறாங்க ஒரு ஃபோன் கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு ஹெட்ஃபோன் கம்பெனியாக இருக்கட்டும் எந்த ஒரு கலெக்ஷனாக இருந்தாலும் நம்ம பண்ணுற சின்ன ஒரு கலெக்ஷன் பொருளாக இருந்தாலும் அது எவ்ளோக்கு நாள் நீடிக்கும் அதை இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருக்காங்களா அதனுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதை நான் வந்து செய்வேன் அதனுடைய அந்த அமௌண்ட்டுக்கும் அதுக்கான குவாலிஃபைடு இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் ஒரு பொருளை வாங்குவேன் அந்தமாதிரி வாங்குகிற பொருள் ரொம்ப தரமானதாக இருக்கான்னு நான் மொதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு சீரமைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதை நான் இன்வைட் பண்ணுவேன் எல்லாரும் இந்த மாதிரி நான் வாங்குனேன் இந்த பொருள் இப்போது ஒரு சாரீ வாங்குனேன் இதை இத்தனை டைம் நான் அந்த காஸ்ட்யூம் ஒரு காஸ்ட்யூம் வாங்குறோம் ஒரு சின்ன ஒரு லிப்ஸ்டிக் புராடக்ட்டாக இருந்தாலும் அதனுடைய யூசேஜெஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிவிப்பேன் அதுமாரி இந்தந்த மெத்தட்லாம் மெத்தடில் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னோடது வந்து குட் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நான் எதுவாக இருந்தாலும் சூஸ் பண்ணுவேன் அதனால் கலெக்ஷனை பற்றியும் அதனுடைய குவாலிட்டியை பற்றியும் என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் என்னை நம்புவாங்க ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அது அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பாய்ண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் அதை வாங்குவேன் சார் வாங்கினா அதை வச்சு மத்தவங்களுக்கு புராடக்ட் பண்ணும்போது அவங்களும் நம்மள நம்பணும் ஸோ நம்ம கொடுக்குறது தரமானதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தகுதி படுத்திகிட்டு கலெக்ஷன் வாங்கணும் வாங்கினத மத்தவங்களுக்கும் நம்ம தரும் பொழுதோ நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத தான் நம்ம என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு காட்சிப்படுத்தணும்